இப்போ வந்துட்டு நீச்சல் கற்றுக்கொள்ள தொடங்குகிற ஒருத்தங்களுக்கு என்னோடய ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அதாவது இப்போ ஸ்கூல்லேயே நிறையா பேர் வந்து நீச்சல் கற்றுக்குறதுக்குனே தனி க்ளாஸஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் பார்த்திங்கனா நம்ம வந்து க்ளாஸ் படிக்கும் போது கோச்சிங் க்ளாஸ் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க இல்லைன்னா நம்ம தமிழ் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலிஷ் க்ளாஸ் அப்புறம் ஹிந்தி க்ளாஸ் இந்த மாதிரி நிறையா வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ உள்ள ஸ்கூல்லேலாம் நீச்சல் அப்படிங்கிறதுக்குனே தனியாக ஒரு க்ளாஸஸ்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெரும்பாலான இதை எப்படி சொல்கிறது அவுட்சைடில் உள்ள வில்லேஜை விட்டு வேறு சைடில் உள்ள இடத்துலலாம் இங்கிலிஷ் மீடியம் அந்த மாதிரி ஸ்கூல்லேலாம் இப்போ வந்து நீச்சலை பற்றி ரொம்பவுமே சொல்லித்தர்றாங்க அதுக்குனே சும்மிங் பூல் வச்சு அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கான அந்த தொட்டி வந்து கட்டி அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ற சும்மா நம்ம ஒரு கொழந்தைய அழைச்சிட்டு போய் அதில் விட்டோம்னால் அதுக்கு தெரியாது எப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படின்ட்டு தெரியாது சரிங்களா அதனால் அதுக்காக ஒரு கார்டியன் மாதிரி ஒரு கோச் நம்மளுக்கு சொல்லிக்கொடுக்குற ஒரு கோச் அவங்கள வந்து வச்சு அவங்கக்கிட்ட ட்ரைனிக் போகணும் அந்த மாதிரி அது ட்யூப் மாதிரி ஒரு அந்த டையர்லாம் இருக்கும் இல்லையா வாகனத்தில் பஸ்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்யூப் வச்சு அந்த ட்யூப் உள்ளாற கொழந்தய வச்சு கொழந்தனா கொழந்த இல்லை ஸ்டூடெண்ட் ஒரு சிக்ஸ்த் படிக்கிறவன் இல்லை யார் வேணாலும்ட்ருக்கலாம் இல்லை யூகேஜி எல்கேஜி இப்போல்லாம் எல்லாமே கொழந்தைங்கள்லாம் கூட இப்போல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அது இல்லாமல் இப்போ நீச்சல் அடிக்க போகிறேன்னா அது வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக போயிட்டு நான் தான் கற்றுக்குவேன் எனக்கு யாரும் தேவயில்ல அப்படின் போயிட்டு நம்ம எடுத் எடுத்தோடனே போய் ஒரு தண்ணியில் போய் குதித்து கற்றுக்கலாம் முடியாது அப்படின்னு கற்றுக்கிட்டா நம்ம ஆற்றோட தான் அடித்துட்டு போவோம் அப்படிலான் வந்து பண்ணக்கூடாது நம்மளோடய பேரண்ட்டு அப்படி இல்லைன்னா நம்மளோடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை அவாயிட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு கூட போகலாம் எப்போன்னா நம்ம கற்றுக்கிட்ட பிறகு வேணா ஃப்ரெண்டோடு போகலாம் ஆனால் இப்போது பேரண்ட்டோடு அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கற்றுத்தர்றாங்கள அந்த கோச் அவங்களோடு அந்த மாதிரி அவங்களோடு போய் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது நம்மளுக்கு எப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லித்தருவாங்க எப்படி எப்படிலாம் நம்ம நீச்சல் அடிக்க கற்றுக்கணும் கையை வந்து எந்த சைடு வந்து அந் நீச்சல் அடிக்கும் போது கையை முன் சைடு கொண்டுட்டு வரணுமா இல்லை பின் சைடு கொண்டு வரணுமா அதே மாதிரி காக்கா நீச்சல்லாம் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே அப்படின்னா அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது வானத்தை பார்த்து அன்னாந்துட்டே நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து நிறையா பேரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் சின்ன சின்ன நீர் நிலைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போய் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் எடுத்ததுமே பெரிய தண்ணி அது மாதிரி தண்ணி லேஸாக இருக்கிற இடத்துல தான் நீச்சல் கற்றுக்கணும் ரொம்பவும் அப்படியே ஆறு அந்த ஏரி அந்த மாதிரி அத் நீல்வீழ்ச்சா நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வரும் அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டோனா